சின்ன வயசில் நான் எங்கே போவன்னா மோஸ்ட்லி ஸ்கூல்லாம் லீவ் விட்டதும் நான் பாட்டி தாத்தாவை பார்க்கத்தான் போவேன் அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே கடலூர் அது அங்கே ரொம்ப கோவில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே பெரிய கோவில் தான் அங்கே சொல்லுவாங்கள் நல்லா அழகாக இருக்கும் சுற்றி காடு அப்புறமேட்டு பக்கத்துலேயே வந்து ரயில்வே ட்ராக்லாம் வேறு இருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் ட்ரெயின்லாம் வந் வர சவுண்ட் கேட்டாலே குடு குடு குடுன்னு போய் ட்ரெயினில் யாருன்னே தெரியாது எல்லா நான் எங்களோடய கசின்ஸ்லாம் இருப்பாங்களில் அவங்களாம் சேர்ந்து செம்ம ஹாயா ஜாலியாக காமிப்போம் அங்கே வந்து ஸ்ட்ரீட்லே வந்து ஃபிஷ்ஷெல்லாம் விற்றுட்டு வருவாங்கள் ஃபிஷ்ஷு ப்ரானு அதெல்லாம் விற்றுட்டு வருவாங்கள் அது கூறு கணக்கில் விற்பேன்னு சொல்லுவாங்கள் அதுவும் ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதெலாம் பார்த்துட்டு காலையில் எங்கள் மாமா என்ன ஏற்றி அப்படியே தான் வாக்கிங் கூட்டு போவார் அப்படியே பால் வாங்கிட்டு வருவோம் அங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப நிறையா இருக்கும் காலையில் எங்கள் ஆயா என்னெல்லாம் வந்து குளிப்பாட்டிலாம் விட்டுகிட்டு ஜடையெல்லாம் பின்னி டிஃபனெலாம் சாப்பிட விட்டு நாங்கள் வெளிள போயிட்டு சொப்பு ஜாமா தான் நாங்கள் மோஸ்ட்லி ரொம்ப விளாடுவோம் நானு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே சொப்பு ஜாமான் அப்புறமேட்டா விளயாடிட்டு மதியானம் வந்துடுவோம் அதுக்கப்புறம் திருப்பி சாப்பிடுட்டு சாந்திரம் நாங்கள் வெளில போய் அந்த கண்ணாமூச்சி ஓடி பிடிச்சி அப்புறமேட்டா வந்து கில்லி தாண்டுகிறது அதமாரியெல்லாம் சூப்பராக நாங்கள் பண்ணுவோம் எல்லாமே ஜாலியாக இருக்கும் அங்கே ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க இப்போவுமே நாங்கள் போவோம் ஆனால் இங்கு நிறைய எல்லாம் வளர்ந்துட்டாங்க மேரேஜ் ஆகிடுச்சு ஸோ அதெலாம் இப்போது ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்ணிகிட்டுருக்கேன் சீக்கிரமே சான்ஸ் கிடச்சா நாங்கள் அதெல்லாம் திருப்பி போய் பார்ப்போம்